ஸோ எங்கள் பகுதிகளில் என்னென்ன மாதிரி விளையாட்டு விளையாடுவாங்க அப்படினா இப்போ அந்த போ கொஞ்சம் சின்ன சின்ன குழந்தைகள் அப்படி எல்லாம் நொண்டி விளையாடுவாங்க அது எப்படினா இந்த கட்டமெல்லாம் போட்டு ஒரு கல்லை தூக்கி வீசிவிட்டு அந்த கல்லை தாண்டி போறமாதிரி நொண்டி விளையாடுவாங்க அதுக்கப்புறம் அந்த சைக்கிள் எல்லா குழந்தைகளும் சின்ன சின்ன சைக்கிள் வச்சி இருப்பாங்க அந்த சின்ன சின்ன சைக்குளை வச்சிவிட்டு ஒரு ஒரு ரவுண்டு கணக்கு வச்சி இருப்பாங்க இந்த சந்துக்குள்ளே போய் அந்த சந்துக்குள்ளே வந்துச்சுன்னா ஒரு ரவுண்டு கணக்கு ஸோ அந்தமாதிரி போய்விட்டு யார் முதல் வர்றாங்க ரெண்டாவது வர்றாங்க அப்படினு எல்லாம் செக் பண்ணிவிட்டு அந்தமாதிரி விளையாடுவாங்க அது ஒரு ஜாலியான விளையாட்டு அது போக என்னென்ன பண்ணுவாங்க அப்படினா வீட்டுக்குள்ளையே செஸ் விளையாடலாம் கேரம் விளையாடுவாங்க அதுக்கப்புறம் இந்த பரமபதம்ன்னு சொல்லுவாங்க தாயக்கட்டை ஸோ அதெல்லாம் விளையாடுவாங்க ஸோ இது எல்லாமே என்னென்னா ஒரு பொழுதுபோக்கு விளையாட்டுக்கான இ எங்கள் ஏரியா விட்டு மற்ற பக்கம் எல்லாம் என்ன விளையாடுறாங்க அப்படினா அந்த ரொம் அந்த க்ரௌண்ட் எல்லாம் நிறையா இருக்கும் இப்போ எங்கள் ஏரியா பார்த்திங்கனா ஒரு சின்ன டவுன்னு ஸோ அதனால ஏ ஏரியா நிறையா கிடைக்காது ஒரு ரோடு இருக்கும் ஒரு சின்ன சந்து இருக்கும் அந்தமாதிரி தான் இருக்கும் ஒரு க்ரௌண்ட் மாதிரியான ஏரியான்னா கொஞ்சம் தூரமாக போகணும் அதனால அந்த க்ரௌண்ட் இருக்கிற பகுதிகளில் எல்லாம் என்ன விளையாடுவாங்க அப்படினா குழந்தைகள் ரன்னிங் ஓடி ஓடி விளையாடுவாங்க அப்புறம் கண்ணாமூச்சி விளையாடுவாங்க இந்தமாதிரி நிறையா விளையாடுவாங்க ஸோ கண்ணாமூச்சி எப்படினா இப்போ எங்கள் ஏரியாலையும் விளையாடலாம் எங்கள் ஏரியாவில எப்படினா ஒரு சந்துக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன சந்துக்குள்ள அந்த சின்ன கேப் இருக்கும் அங்கே போய் போய் தான் ஒளியணும் இப்போ அந்த க்ரௌண்ட் மாதிரி இருந்துச்சுன்னா கண்ணை கட்டி விட்ருவாங்க சுற்றி துரத்தி சுற்றி ஓடிகிட்டே இருக்கலாம் அவங்க கைய போய் பிடிக்கலாம் ஆனால் அவங்க நம்ம கையை பிடிச்சிர கூடாது அந்தமாதிரி விளையாடுவாங்க ஸோ இந்தமாதிரி இந்த எங்கள் எங்கள் ஏரியா விட மற்ற ஏரியாவில கொஞ்சம் க்ரௌண்ட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் ஜாஸ்தியாக இருக்கிறனால அங்கே எல்லாமே என்ன சொல்லுறது ஒரு நிறைய பசங்க நிறைய குழந்தைங்க சேர்ந்து விளையாடி அது ஒரு தனி என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் எங்கள் ஏரியாலையும் தனி ஒரு என்ஜாய்மெண்ட்டு தான் என்னன்னா நிறைய கேங் சேர முடியாது ஏன்னா வீட்டுக்குள்ளே விளையாடணும் ஒரு சின்ன அந்த வீட்டு முன்னாடி விளையாடணும் அது சந்தில் மட்டும் தான் விளையாடணும் அதனால நிறைய ஏரியா கிடைக்காது ஏரியா இருக்குன்னா அந்த வெளியில் விளையாடுகிற விளையாட்டுகள் தான் அது போக என்னென்ன பண்ணுவாங்க அப்படினா இந்த கொக்கோ கபடி கிரிக்கெட்டு இந்தமாதிரி க்ரௌண்டு இருக்கிற ஏரியா இதெல்லாம் ஸ்கூல் கொஞ்சம் பெரிய பசங்க அதாவது ஒரு ஒரு ஆறாவது ஏழாவதில் படிக்கிற பசங்க எல்லாம் அந்தமாதிரி க்ரௌண்டுக்கு போய் கிரிக்கெட் விளையாடுவாங்க கொக்கோ விளையாடுவாங்க கபடி விளையாடுவாங்க ஃபுட் பால் விளையாடுவாங்க ஸோ இந்தமாதிரி ஏகப்பட்ட விளையாட்டு இருக்கு ஸோ நம்மளை சுற்றி என்ன ஏரியா அதாவது இப்போ சுற்றி க்ரௌண்ட் இல்லை எதுவுமே இல்லை விளையாடுறக்கு வசதியே இல்லை அப்படினா இன்டோர் கேம்ஸ் நிறைய இருக்கு ஸோ சுற்றி க்ரௌண்ட் இருக்கு எல்லாமே இருக்குனா அவுட்டோர் கேம்ஸ் நிறைய இருக்கு ஸோ என்ன விளையாட்டுமே எல்லா விளையாட்டுமே எதுக்காக அப்படினா நம்மளோட ஸ்ட்ரஸ்ஸை ரிலீஸ் பண்ணுறக்காக தான் குழந்தைகளுக்கும் ஸ்ட்ரஸ் இருக்கு தான் ஏன்னா படி படி படின்னு அதை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஸோ அதெல்லாம் ரிலிஃப் ஆயி கொஞ்சம் ரெஃப்ரஷ் ஆகுறக்கு இந்த விளையாட்டுகள் தான் காரணமாக இருக்கு அதனால குழந்தைகள் எல்லாத்தையும் விளையாடுறக்கு அலோ பண்ணலாம் என்ன கேமாக இருந்தாலும் பரவாயில்லை நம்ம ஊரில் தான் இந்த கேம் விளையாடணும் பக்கத்து ஊரில் அது விளையாடுவாங்க அப்படினு எல்லாம் இருக்க கூடாது எல்லாருமே எல்லா கேமும் விளையாடலாம்